விவசாயம் அப்படினு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிராமப்புறங்கள் மக்கள் கிராமபுறத்தில் இருக்கிற மக்கள்தான் வந்து அதிகமாக அதுக்கு இம்போர்ட்டன்ஸ் கொடுப்பாங்க கிட்டத்திட்ட அவர்களோட ஒரு முக்கியமான தொழில் அப்படினு பாத்தாலே அது விவசாயம்தான் அதில் வந்து எல்லா விதமான மக்களும் வந்து கலந்துக்குவாங்க ஸோ இந்த விவசாய தொழிலை வந்து எப்படி கிராமப்புறங்களில் வந்து மேம்படுத்துவதுனு பார்த்தோம் அப்படினா இப்போ நகர்புறம் அப்படினு எடுத்துகிட்டோம்னா அதில் வந்து நிறைய டெக்னலாஜி ரிலேட்டடான திங்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த விவசாயம் அப்படின்றது ஈஸியாக இருக்கு மோஸ்ட்லீ வந்து இன்னா சிட்டிஸில் பார்த்தோம் அப்படின்னா இயற்கை ரிலேடாக அவங்க பண்ணறது கிடையாது மோஸ்ட்லீ வந்து ஹைபிரேட்டான திங்ஸ்தான் பண்ணுவாங்க ஏன்னால் மணியும் சேவ் ஆகும் டைமும் சேவ் ஆகும் பட் இந்த கிராமபுறத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க எதை டோட்டலி அப்போஸ் பண்ணுவாங்க அப்படின்னா செயற்கை சார்ந்த விஷயங்களை வந்து அப்போஸ் பண்ணுவாங்க ஏன்னால் வந்து மண்ணோட வளமும் கெடாமல் இருக்கணும் அப்போதான் வந்து அடி அதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதில் வந்து அவர்களோட கான்சன்ட்ரேட் இருக்கும் ஸோ இந்தமாதிரி விவசாய தொழிலில் வந்து நம்ம எப்படி கிராமப்புறங்களில் மேம்படுத்தலாம் அப்படினா எல்லார்கிட்டேயும் விவசாயம் சம்மந்தப்பட்ட அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு கொடுக்கலாம் அப்புறம் அவர்களுக்கு வந்து எந்தெந்த பயிர் வந்து எந்தெந்த மண்ணில் வந்து பயிரிடலாம் அப்படின்றமாதிரி சொல்வது மண்ணோட வளத்தை எப்படி மேம்படுத்தலாம் ஈஸியாக வந்து எப்படி அறுவடை செய்வது பயிர் நடுவது அதுக்கான மெஷின்ஸ் யூஸ் பண்ணறது அந்த மெஷின்ஸ் யூஸ் பண்ணறது மூலயமா எந்த ஒரு ப தீங்கும் வராது அது ஒரு சேஃப்டி மெஷின்ஸ் அப்படிகிற ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறது ஸோ இந்தமாதிரிலான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிராமபுறத்தில் இருக்கிற மக்கள் கிட்டே நம்ம எக்ஸ்பிலைன் பண்ணி விவசாய தொழிலை மேம்படுத்தலாம்